அதிகமாக விளையாட்டு செய்திகளை தான் பார்க்க விரும்புகிறோம் ஏன்னால் அது ரொம்ப பிடிச்சது கிரிக்கெட்டு கிரிக்கெட்டு வந்து பார்த்தினா ரொம்ப பார்க்க விரும்புவோம் அது வந்து என்னன்னா ஃபஸ்ட்டுலேருந்து வந்து கிரிக்கெட்டு அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதுவும் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் மேட்ச்சு அதே மாதிரி இந்த ஒன் டே மேட்ச்செல்லாம் வந்து பார்த்திங்னா ரொம்ப விரும்பி பார்ப்போம் அதில் ரொம்ப பிடித்த வீரர் அப்படின்னு சொல்லி பார்த்தினா டோனி எம் எஸ் டோனி வந்து பார்த்திங்கனா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி கோலி வந்து பார்த்தினா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்களோடைய பேட்ஸு அவங்களோடைய பேட்ஸ்மேன் இது வந்து பார்த்தினா இதில் பௌலிங் இதில் வந்து பார்த்தினா இப்போ ரீசெண்டாக அந்த பும்ப்பா பும்ப்ரா அப்படிங்கற இது வந்து பௌலிங் வந்து பார்த்தினா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி முஹமது சமீ அப்படிங்கறவரு வந்து பார்த்தினா வீரர் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த பேட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் தோனி அடிக்கிற பேட் வந்து பார்த்தினா இது பண்ணும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அவருடைய ஸ்டைலு அவருடைய இதை வந்து பார்த்தினா ஒவ்வொரு பந்தோடைய இதை வந்து பார்த்தினா அடிக்கின்ற விதம் ரொம்ப பிடிக்கும் க்ரௌண்டை பொறுத்த வரைக்கும் அது அவர் இருந்தாருனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தினா இந்த இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அவருடைய இதை வந்து ஃபோர் அடிக்கிறது சிக்ஸு அடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவருடைய ஷாட் எல்லாமே வந்து பார்த்தினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால எங்களுக்கு ரொம்ப அதிகமாக பார்க்க விரும்புகிறது வந்து பார்த்தினா எந்த இதுன்னால் விளையாட்டு தான் ஸ்போட்ர்ஸ் தான் வந்து பார்த்தினா ரொம்ப ரொம்ப எங்களுக்கு இது பிடிக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வந்து பார்த்தினா இது பண்ணுவோம் சரிங்களா நியூஸ் வந்து பார்த்தினா நம்ம என்ன சொல்லலாம் அது அரசியல் இதுவும் வந்து பார்த்தினா அதிகமாக பார்க்குறதோட இந்த கல்வி சம்மந்தமாக வந்து பார்த்தனா இது பண்ணலாம் ஏன்னால் அந்த டிஆர்பி அப்படிங்கறது வந்து பார்த்தினா நியூஸ் அதிகமாக வந்து பார்ப்போம் ஏன்னால் இந்த ஜாப் ஓரியன்டடாக நாம்ம எதை எது வந்து பார்த்தினா செலக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஒரு விஷயத்துல வந்து பார்த்திங்கனா என்ன பண்ணோம் அப்படின்னா அதிகமாக அதுக்கு அடுத்தது விளையாட்டுக்கு அடுத்தது வந்து நம்ம இதை நாங்கள் பார்ப்போம் ப்ளஸ் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணப்போகிறோம் அப்படின்னா இது பொழுதுபோக்கு அப்படிங்குறது வந்து என்னன்னா இந்த டிவி சேனலு தான் அது தான் வந்து பார்த்தினா பொழுதுபோக்காக வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் அது வந்து என்னன்னால் போர் அடிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தினா இதை பண்றோம் ம அதே டிவி சேனல் இது அப்போ படம் வந்து பார்த்துன்னு இது பண்ணாங்கன்னால் அந்த மாதிரி விஷயத்துல வந்து பார்த்தனா நாங்கள் அது கொஞ்சம் நேரம் வந்து டைம் எடுத்து பார்ப்போம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தினா கல்வி ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஓகேங்களா இதில் மேக்ஸிமம் வந்து நாங்கள் பார்க்கப் போகிறது எது சார் அப்படின்னா விளையாட்டு அப்படிங்கறது வந்து பார்த்தினா நாங்கள் இது அதுக்கு அடுத்தது வந்து கல்வி எஜுகேஷன் இது ஓரியன்டடாக டிஆர்பி ஒரு இது அதே மாதிரி வந்து பார்த்தினா ஒவ்வொரு இது போஸ்டிங் வந்து பார்த்தினா டிஎன்பிஎஸ்சி இது மாதிரி வந்து பார்த்தினா நாங்கள் அதிகமாக பார்க்குறோம் எஜுகேஷன் சம்மந்தமாக வந்து பார்த்தினா இது இதையும் நம்ம பார்க்க போகிறோனா அதே மாதிரி பார்ப்போம் அதே மாதிரி படிக்கிறதும் வந்து பார்த்தினா இந்த ரீட் பண்றது எல்லாமே புக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தினா கல்வி சம்மந்தமாக நாங்கள் இப்போ ட்வெலத்தில் வரைக்கும் நாங்கள் இது பண்றோம் அப்படின்னா அது பற்றி என்னது பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸு பயாலஜி இது மாதிரி புக்ஸும் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக நான் படிக்கிறது அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரி ஜாகிராஃபி தமிழ் இது வரையும் வந்து பார்த்தினா இந்த ஜென்ரல் நாலேஜி அது மாதிரி வந்து பார்த்தினா நாங்கள் அதிகமாக இதாக்க பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தினா அறிவியல் அறிவியல் அப்படிங்கறது சயின்ஸு அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் எதுக்காகனால் இது தியரிட்டிக்கலாக படிக்கிறதவிட எஸ்க்பிரிமெண்டலாக வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் கீழே நிறைய விஷயங்கள வந்து எப்படி அதை வந்து பார்த்தினா ஒர்கிங் அதாவது ஒர்கிங் கண்டிஷன் வந்து பார்த்தினா இதாவது எப்படி எல்லாம் வந்து பார்த்தினா இதை வந்து நாம்ம அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறது வந்து பார்த்தினா ரொம்ப ரொம்ப நாங்கள் அதை ஆர்வமாக இருப்போம் அதில் சயின்ஸு வந்து பார்த்தினா இது தான் எனக்கு அதிகமாக ரொம்ப இது பார்க்க இது பண்றது வந்து என்னது அரசியல் அப்படிங்கறது அரசியல் வந்து நான் வ அதிகமாக பார்க்கமாட்டேன் ஓகேங்களா அது என்னன்னா அது ஒரு பொழுதுபோக்காக வந்து எங்களுக்கு தெரியாது ஏன்னால் அது வந்து பார்த்தினா இன்ட்ரெஸ்ட்டே இல்லை எனக்கு அது அது முக்கியமாக வந்து பார்த்தினா யார் வின் பண்ணுறாங்க யார் வந்து ஜெயிக்கிறாங்க யார் இது பண்ணுறது அப்படி இருக்கிறதோட அரசியலெல்லாம் ஓகே எனக்கு வந்து பார்த்தினா என்னது அது பிடிக்காது மற்றது என்னன்னா விளையாட்டு பொழுதுபோக்கு அதே மாதிரி வந்து பார்த்தினா அறிவியல் அதே இது மாதிரி இது கல்வி இது மாதிரி சம்மந்தமாக இது வந்து பார்த்தினா அதிகமாக பார்ப்போம் வணிகம் அப்படிங்கறது வந்து பார்த்தினா எதா ஒரு டைம் வந்து எதா பார்ப்போமே தவிர அதிகமாகலாம் எல்லாமேலாம் பண்ணமாட்டோம் இது பண்ணமாட்டோம் அப்போ இதில் முக்கியமாக வந்து நாங்கள் பார்க்கப் போகிறது என்னன்னா விளையாட்டு அப்படிங்கறது வந்து பார்த்தினா கண்டிப்பாக வந்து பார்த்தினா பார்ப்பேன் விரும்புவேன் ரொம்ப ரொம்ப விருப்பமாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு ஏனால் அது வந்து பார்த்தினா ஒவ்வொரு மேட்ச்சும் அப்படிங்கறது வந்து பார்த்தினா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி மேட்ச்சி ஒன் டே அண்டு டெஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து பார்த்தினா ஏதோ சில டைமில் ஆனால் அதிகமாக பார்க்கப்பட்றது ஒரு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி மேட்ச்சி தான் வந்து பார்த்தினா ரொம்ப ரொம்பவே விரும்புவோம் அதுவும் மும்பை இண்டியன்ஸு அதனோடு இதுவும் அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸும் வந்து பார்த்தினா ரொம்ப அதிகமாக நாங்கள் விரும்பி பார்ப்போம் அடுத்தது கல்வி அப்படிங்கறது வந்து ஏற்கனவே சொல்லிவிட்டோம் இந்த எஜுகேஷன் சம்மந்தமாக என்னென்ன இது இருக்கோ அதை வந்து நாங்கள் இதை பார்ப்போம் அடுத்தது இப்போ பொழுதுபோக்கு அப்படிங்கறது என்னன்னா இந்த டிவி தான் அதுவும் வந்து போர் அடிக்கும் போது நம்ம அப்பப்போ வந்து பார்த்தினா இது பார்த்துக்கலாம் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தினா அறிவியல் அறிவியல் ஏற்கனவே சொல்லிவிட்டோம் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்டோடய இதை வந்து எப்படி இருக்குது எப்படி வந்து பார்த்தினா ஒர்க் ஆகுது எப்படி எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிலாம் பிராக்டிகலாக அதை வந்து பார்த்தினா பார்த்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுனு சொல்லிவிட்டு இது பார்த்து தெரிஞ்சுக்கிறது வந்து பார்த்தினா இருக்குது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தினா குற்றம் அப்படிங்கறது அது பொறுத்து நம்ம தப்பு இது பண்றது பொறுத்து தான் இருக்குது குற்றம் அப்படிங்கறது அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு ஆனால் அது வந்து பார்த்தினா அதிகமாக வந்து தெரியாது ஏன்னால் நம்ம பண்ணுறது கரெக்டா அப்படிங்கறது வேறே யாருக்கும் வந்து பார்த்தினா எந்த ஒரு இதுவுமே செய்யாமல் நம்மளோடைய வழியில நம்ம கரெக்டாக இருந்தோனால் அது வந்து பார்த்தினா ஓகே அது குற்றம் அப்படிங்கறது நம்மளுக்கு எந்த ஒரு இது இருக்குமா இருக்காது அடுத்தது அரசியல் அரசியல் நான் ஏற்கனவே சொன்னது தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்காதது என்னென்னால் அரசியல் தான் யார் வின் பண்றா இது பண்றா நம்மளோடைய இதை வந்து நாம்ம நாம்ம ஓ எஜுகேஷன் இது எந்த ஃபீல்ட் இருந்தாலும் நாம்ம வந்து பார்த்தினா உழைக்கிறது இது பண்ணுறோம் அதனால் எ நம்மளுக்கு எந்த ஒரு கெயினும் வரப்போகிறது இல்லை அதனால் அதை வந்து நான் கண்டுக்கவே மாட்டேன் எதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்காது ஓகே தேங்க் யூ